நீச்சல் போட்டியில் வந்து வெளியில் வந்து எங்கேயோ கலந்துக்கினது கிடையாது ஆனால் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்போ கிராமத்தில் இருக்கிறனா இப்போ ஆறு கோ கோ சின்னதாக ஒரு கொளம் இருக்கும் அதில் வந்து சரி வா நீச்சல் அடிக்க போகலான்ட்டு பந்தயம் மாதிரி வச்சிக்குவோம் அப்போது தண்ணி கிட்ட போகும்போது கொஞ்சம் பதட்டமாகதான் இருக்கும் பயமாகவும் இருக்கும் சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணுவோம் இறங்கும் போது கொஞ்ச கொஞ்சமாக அந்த தண்ணியில் காலை வச்சு நீச்சல் அடிக்கும் போது அந்த பயலாம் போய்விடும் மனஅழுத்தம் இருக்காது அப்புறம் தண்ணி விட்டு வரவே மனசு வராது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட மட்டும் தான் சின்ன வயசில் அதுக்கப்பறம் கிடையாது